நாங்கள் காலையில் வாக்கிங் போவோம் நாலு பேருகிட்ட நாலு பார்ப்போம் அவங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு இன்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காலையில் வாக்கிங் போயிட்டு ஜாலியாக பேசிட்டு பேசிகிட்டு போவோம் மலையேறும் போது பார்த்தின்னா நாங்கள் பண்ணாரி எப்போவுமே வருஷத்துக்கு ஒருக்கா மார்கழி மாதத்துல பண்ணாரி நடந்து போவோம் நடந்து போவோம் நடந்து போகும்போது அதில் விலங்குகள் மான்கள் அந்த மாதிரில்லாம் பார்ப்போம் கோயிலுக்கு சுவா போகிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும் அந்த சாய்ங்காலத்துக்குள்ளே நடந்து போகிறதுக்குள்ள என்னென்ன விலங்குகள் பார்ப்போம் காட்டுக்குள்ளே போவோம் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பழம் செடிகொடிகளெல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் இயற்கையாக சாப்பிட்டு ஜாலியாக நடந்து போவோம் நடந்து போகும்போது அங்கே இருக்கிற விலங்குகளெலாம் பார்க்கும் போது அதிலிருக்கற ஃபோட்டோவை எடுப்போம் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட மாட்டோம் எங்கள் ஃபோனில் இருக்கிறத ஃபிரண்டுக்ளுக்கு மட்டும் ஸேர் பண்ணிக்குவோம் ஸேர் பண்ணி ஜாலியாக இருப்போம்